ஹலோ நாங்கள் திருச்சி ஆண்டவர் வாட்டர் கம்பெனிங்களா இப்போ எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வாட்டர் வேணுங்க வாட்டர் பாட்டிலு சின்ன பாட்டிலுலாம் வேணும் எங்களுக்கு வந்து பயாஞ்சாந்தேதி விசேஷம் பயாஞ்சாந்தேதி நீங்கள் கரெக்டா டெலிவரி கொடுக்க முடியுங்களா பயாஞ்சாந்தேதி சாய்ங்காலல்லாம் எங்களுக்கு வந்துடணும் இப்போ அந்த இருபது லிட்டர் கேனு என்ன ரேட்டுங்க

இருபது லிட்டர் இல்லை இருபது லிட்டர் கேன் கேட்டேங்க

நூற்றி அறுபது ரூபாயிங்களா சரி ஏதோ மொத்தமாக வாங்குகிறோமே எதாவது ரேட்டு கீட்டு குறைக்கலாங்களா கன்சிடர் உண்டா ரெண்டாவது எங்களுக்கு வந்து நீங்கள் டெலிவரி பண்ணின்னுங்க நீங்களே வண்டி பிடிச்சு உங்கள் சொந்த பொறுப்பிலேயே கொண்டாந்து டெலிவரி பண்ணிடுங்க கேன் வந்து ஒரு இருபது லிட்டர் கேனு ஒரு இருபத்தஞ்சு கேனு கொடுங்க முந்நூறு எம்எல்லில் வந்து ஒரு ஆயிரம் பாட்டில் கொடுங்க உங்களுக்கு பேமெண்ட்டு எப்படி நீங்கள் எல்லாம் இறக்கி கிறக்கி முடிச்சுட்டு கடைசியாக கணக்கு பண்ணி வாங்கிக்கலாங்களா அட்வான்ஸு சரி நாளைக்கு வந்து உங்களை பார்த்து உங்கள் இடத்துல வந்து டெலிவரி பண்ணுறேங்க அட்வான்ஸு அட்ரஸ்ஸு வாட்ஸாப்பில் போடணுங்களா சரிங்க நான் வாட்ஸாப்பில் அட்ரஸ் போட்டுறேன் இப்போ என் செல் நம்பர் வந்து இதை நோட் பண்ணிக்கீங்க நீங்கள் இந்த என் நம்பருக்கு கூப்பிடுங்க நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறேங்க நையன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ எயிட் ஒன் ஃபோர் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்கறேன் பார்த்து கொடுத்தறேன் எங்களுக்கு அந்த டைம்மிங் ஃபாலோவ் பண்ணி கொடுத்துருனுங்க ஆ ரைட்டுங்க ரொம்ப நன்றிங்க